ஹலோ வணக்கம் சார் நான் கொஞ்சம் நான் பெட்டு வளர்க்கறேன் சார் ஒரு டாக் ஒன்று இருக்குது அந்த டாக்குக்கு ஸ்ஸோ காலில் அடிபட்ருக்கு அதில்லாமல் அது நானும் இங்க லோக்கலில் இது டாக்டர்கிட்ட காமித்தேன் மெடிசனெலாம் போட்டோம் ஒன்றும் அது க்யூராகவே இல்லை அதில்லாமல் அது அது ஃபுட்டும் சரியாக எடுத்துக்க மாட்டேங்குது ஆ அது சார் அது சும்மா வெளியில் ரோட்டில் ஓடிடுச்சு ஓடுனதில் இன்னொரு நாய் வந்து அது அது கூட கொஞ்சம் சண்டை போடும் போது ஒரு அது கொஞ்சம் பெரிய நாயாக இருந்ததுனால அது தள்ளி விட்டு அது காலில் இப்போ அடிபட்டிருச்சு அது அது புண்ணானது திருப்பியும் அது புண்ணும் அப்படியே சரியாக ஆறவே இல்லை அதுவும் அதுவும் இல்லாமல் ஃபுட்டும் சரியாக எடுத்துக்க மாட்டேங்குது டாக்கு அது இப்போ அதுக்கெல்லாம் வந்து அதுக்குள்ளே பெடிகிரி அந்த மாதிரியான ஐட்டம்ஸை தான் வாங்கி வைக்கிறோம் அதில்லாமல் வீட்டில் உள்ள ஃபுட்டு வீட்டில் நம்ம சா சாப்பாடு மீன் அந்த மாதிரியான இது ஐட்டம்ஸு எடுத்துக் கொடுப்போம் அது நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு இப்போ ஒரு ஒரு ஒரு ஃபிப்டீன் டேஸு டொண்ட்டி டேஸாக இந்த மாதிரி ஃபுட்டு சரியாக எடுத்துக்க மாட்டேங்குது லிக்விட் மெடிசன் ஒன்றும் இல்லை சார் எதுவும் போடலை ஆ அந்த மாதிரி பா பால்லெலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சின இல்லை சார் அது பால்லெலாம் பால் ஓரளவுக்கெலாம் பால்லெலாம் குடிக்கிது பட் ஆனால் வேறு ஒன்றும் சாப்பாடு ஃபுட்டு வேறு எந்த ஃபுட்டும் இப்போ ட்ரை ஃபுட்டு மாதிரி எதுவுமே எடுத்துக்க ரொம்ப ரொம்ப ஏன்னால் ஒரு நமக்கு ஒரு லிமிட்ஸ் தெரியும் சரி சார் சரி சார் ஆமாம் சார்

ஆ ஆ ஆ ஆமாம் சார் அது அன்றைக்கி திடீர்னு வெளியில் கேட்டு ஓப்பனில் இருந்த உடனே ஓடிருச்சு சார் அது சரி ஓகே சார் ஓகே சார் ஆ சரி சார் ஆ சரி ஓகே சார் ஆ ஓகே சார் ஓகே சார் சரி சார் ஓகே தேங்க்ஸ் சார் ஓகே தேங்க்ஸ் ஓகே